ஹலோ அண்ணா ஆட்டோ டிரைவர் அண்ணனா அண்ணன் நான் வந்து அம்மையப்பன்லேருந்து பேசுகிறேண்ண வந்து ஆட்டோ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது நான் வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போகணும்ண்ணா இப்போ நீங்கள் மணி இப்போ எட்டாகுது ஒரு எட்டு எட்ரைக்குள்ள வந்துட்டிங்கனா நான் ஒம்பது மணிக்கு திருவாரூர் போயிடுவேன் எனக்கு திருவாரூரில் ஒம்பது மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு ட்ரெயின்னு இப்போ நீங்கள் எட்ரை மணிக்கு வந்துட்டா கூட அரை மணி நேரம் ட்ராவல் அப்புறம் நான் ஷார்ப்பாக ஒம்பது மணிக்கு போய்விட்டா கூட ட்ரெயின் ஏறிடலாம்ண்ண உங்களால் வரமுடியுமா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களாண்ண ஆ சரிண்ண ஆ ஆ சரிண்ண ம் ம் சரிண்ண சரிண்ண ஆ ஆ ஒரு ஆ இல்லை அம்மையப்பன் தாண்ணா ரோடெலாம் அதெல்லாம் கரெக்ட்டாக தாண்ணா இருக்கும் நீங்கள் வந்துடுங்க சரிண்ண ஓகேண்ணா ஓகே எட்டு மணிக்கு வந்துடுவிங்களா சரிண்ண நீங்கள் எட்டு மணிக்கு வந்துடுங்க கரெக்ட்டாக நம்ம திருவாரூர் ட்ராவலிங் பஸ்சில் போனால் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம ஆட்டோங்கிறதுனால் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் போவோம் எட்டு மணிக்கு வந்துட்டு இங்கேருந்து நான் கிளம்பி ரெடி ஆகிடுறேன் நீங்கள் எட்டரைக்கு வந்துவிட்டிங்னா அரை மணி நேரம் ட்ராவல்னால் கூட நான் ஒம்பது மணிக்கு நான் போயிடுவேண்ண நாகப்பட்டினம் ஆ சரிண்ண சரிண்ண ம் ஓகேண்ண ம் சரிண்ண